ஹலோ ரெட் டாக்ஸி ஆஃபிஸுங்களா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார் புக் பண்ணியிருந்தேன் இன்னும் வரவே இல்லைங்க நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ட்ரைவர் இதோ இங்கே வந்துட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் வர்றேன் ரெண்டு நிமிஷத்தில் வர்றேன்னு நான் குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ புரோகிராம் அந்த டைமுக்கு நடத்துட்டு இருக்கு என்னால் அந்த டைமுக்கு போக முடியலை என்னங்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அது அது அதுக்குட்டுக்கு அமௌண்டு பே பண்ணியிருக்கோம் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வரணுமா வரக்கூடாதுங்களா இப்போ ரோட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணால் கூட நீங்கள் லேட் அந்த கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்கிறீங்க இதோ வர்றேங்கன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அஞ்சு நிமிஷத்தில் வர்றேன் பத்து நிமிஷத்தில் வர்றேன்னு காலத்தை சொல்லிட்டே இருக்குறாங்க எங்களுக்கு இந்த புக் பண்ணதை கேன்சல் பண்ணிடுங்க அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணிடுங்க ஸோ நான் வேறு கேப் புக் பண்ணிட்டு போய்க்கிறேன்